இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு நிறைய சொந்தகாரங்கள் வந்திருந்தாங்கன்னா நாங்கள் எல்லாேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்து சாம்பார் கூட்டு அந்த மாதிரி வைப்போம் எல்லாேரும் ஒராள் சாம்பார் வைச்சா ஒராள் அவியல் வைப்போம் ஒராள் காய்கறி வெட்டுவோம் ஒருத்தவங்கள் வந்து மர தேங்காய் அரைப்போம் அந்த மாரி எல்லாேரும் ஆளுக்கொரு வேலையாக செய்வோம் சீக்கிரம் செஞ்சுருவோம் சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டே பருப்பு அவிய போட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வைக்கிறோம் அப்புறோம் அவியல் வைப்போம் அப்புறம் வந்து மோர் தாளித்து வைப்போம் அப்புறம் ரசம் வைப்போம் ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வத்தக்கொழம்பு வைக்கணும் அப்படியே எல்லாத்தையும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக செஞ்சு நாங்கள் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுருவோம் ஆளுக்கொரு வேலையாக செஞ்சு சாப்பிட்ருவாங்க அப்புறம் வந்து நிறைய இவங்க வந்திருக்காங்கனா இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து லெமன் ரைஸ்ஸு புளியோதரை அந்த மாரி சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போவதுக்கு அதை செஞ்சு கொடுப்போம் அதுவும் பிடிக்கும் சோறை வடித்து வெச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லெமனை புழிஞ்சி வெச்சு அதில் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில அப்புறோம் கடலைப்பருப்பு வேர்கடலைப்பருப்பு இதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு வேக வெச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா இது பண்ணி கிண்டி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கிண்டி கொடுத்தோன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை தொட்டுக்கிடதுக்கு தேங்காய் அப்புறம் எல்லாம் எள் அந்த மாரி வறுத்து புளி வெச்சு நல்லா துவையல் அரைச்சி கொடுத்தா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா பிள்ளைங்கள் சாப்பிடும் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து ரைஸ்ஸு ரைஸ்ஸுன்னால் பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைங்களு நல்லா விரும்பி சாப்பிடும் சாதம் வடித்து வெச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை முட்டை கோஸ்ஸு பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வெட்டி வெச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா கிளறி விட்டு ரைஸ் போடுவோம் அதுவும் நல்லா பிள்ளைங்களு விரும்பி சாப்பிடும் அதுகப்புறம் வந்து சிறுபருப்பு போட்டு சாம்பார் இட்லி வெச்சு சாம்பார் வைச்சாலும் அதுவும் நல்லா சாப்பிடுவோம் நாங்கள் சீக்கிரம் மாவு வெச்சு இட்லி வெச்சு நல்லா இது பண்ணுவோம் நல்லா சாப்பிடும் பிள்ளைகள் அதுக்கப்புறம் வந்து புளியோதரை புளியோதரைனாலுமே அப்படிதான் நல்லா வற்றல் வெள்ளைப்பூண்டு புளி எல்லாம் வெச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வெச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஏ எள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிசம் பண்ணி உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா இது பண்ணிணோன்னா அந்த புளியோதரையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதில் இந்த இது வைக்கணும் எள் வெச்சு துவையல் அரைச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்தா அதுவும் நல்லா சாப்பிடும் நல்லா இது பண்ணும் நல்லா இருக்கும் பிள்ளைங்கள் நல்லா சாப்பிடும் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பொங்கல் போடலாம் பொங்கல் போட்டு அதுவும் கொடுத்தாலும் நல்லா சாப்பிடும் நல்லா இருக்கும் நல்லா இது பண்ணும் வேறு வந்து சாம்பார் வெச்சு அவியல் வெச்சு அப்பளம் வெச்சு கொடுக்கணும் மோர் கொழம்பு வைக்கணும் வத்த கொழம்பு வைக்கணும் அப்படியே எல்லாம் கொடுத்தா பிள்ளைகள் நல்லா சாப்பிடும் நல்லா இது பண்ணும் நல்லா இருக்கும் வேறு வந்து இந்த கீரை அந்த மாதிரி ஐட்டமெலாம் நல்லா சமைத்து நல்லா கொடுப்போம் நல்லா சாப்பிடும் பிள்ளைகள்